ஓ ஓவியம் வரயிறதில் வந்து எனக்கு சின்ன வயசில் இருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது ஸோ அதுக்கான நேரம் த் எனக்கு கரெக்டாக இல்லையோனு தோணுச்சு இப்போது வ வ காலங்கள் போக போக வளர வளர எனக்கு அதில் கொஞ்சம் இண்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஏன்னா டெக்னாலஜி படி நிறையா வளர ஆரமிக்கிறதனால இப்போது நேரடியாக கஸ்டமரை உட்கார வச்சு வளர வரையணும்னால் அந்த ஃபேஸ் கட்ல மட்டும் தான் கொஞ்சம் க சிரமமா இருக்கும் அந்த வளைவு இடத்துல ஸோ மற்றபடி அது எனக்கு சிரமமா தெரியலை வரைகிறது ஈஸியாக தான் இருக்கும் ஹேரு இதெலாம் அந்த கலரிங்க்கு ஏற்றமாரி நம்ம தத்ரூபமாக வரையணும் அப்போ தான் அவங்களுக்கும் பிடிக்கும் நம்மளுக்கும் வந்து நல்ல பொழுதுபோக்கில் அது ஒரு இதாக இருக்கும் நம்ம திறமைய வளர்க்குறமாரியும் இருக்கும்